பொம்பளை பிள்ளைங்கள் பழங்காலத்துல இருந்தமாதிரி இப்போ இல்லை முந்திமாதிரி அவங்க பழக்க வழக்கம் இப்போ மாறி இருக்குது இது முந்தி வெளியே அனுப்ப மாட்டாங்க படிக்க விட மாட்டாங்க நம்ம சமுதாயத்தில் வெளியில் எங்குட்டும் போகாத அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்திருக்கோம் அவங்கவங்க இஷ்டத்துக்குலாம் அங்கே இருக்க முடியாது இப்போ வந்து ப பழமையான மாதிரி இப்போ இருக்கிறது இல்லை புதுமையாக வெளியில் போகலாம் வரலாம் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம் எல்லாமே அவர்களுடைய முடிவாகதான் இருக்குது பழங்காலத்துல அவங்க வந்து எதுனாலும் அவங்க பெ பெற்றவங்கள கிட்டே கேட்டு எந்த முடிவும் எடுப்பாங்க இப்போ அவர்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே வெளியே போகலாம் வரலாம் படிக்கலாம் ட்ரெஸ்ஸுகள் மாற்றி போட்டுக்கலாம் அந்தமாதிரிலாம் மாறி இருக்காங்க இப்போ படிப்பில் இருந்து எல்லாமே அவங்க இஷ்டம் திருமணத்துக்கும் அவர்களுடைய முடிவாகதான் இருக்குது மற்றபடி எந்த ஒரு இதுவும் அவங்க தன்னுடைய போக்குலேயே எல்லாம் மாறி போய் இருக்காங்க பழங்காலத்துல வந்து எல்லாமே அவங்க பெற்றவங்க எடுத்த முடிவில் கம் திருமணம் நடக்கணும் படிப்புலேயும் வெளியே போனது கிடையாது வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருந்துப்போம் வெளியில் வராத அளவுக்கு கட்டுமானமாக இருப்போம் இப்போ அந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறி இருக்காங்க டெலிகாப்ட்ரு ஓட்டுறது என்ன கார் ஓட்டுறது என்ன வண்டி ஸ்கூட்டி ஓட்டுறது என்ன எல்லாமே அவுங்கவங்க முடிவில்தான் போயிக்கிட்டிருக்கு இப்போ அவங்களுக்கு இருக்கதை இப்போ முந்தி இருந்த பெண்கள்மாதிரி இப்போ கிடையாது எல்லாமே ஸ்பீடில்தான் இருக்காங்க படிப்பிலேருந்து நாலேஜிலேருந்து எல்லாமே முன்னேற்றமாகத்தான் இருக்குது எல்லாமே காலப்போக்கில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது எல்லாேரும் நல்லா இருக்கணும்